தாவரம் வளர்க்கிறதுக்கு வந்து செடி வந் செடி வச்சு அந்த மரம் மரம் வளர்ப்போம் போது வ வரப்பில் வந்து தேக்கு மரம் வைக்கலாம் அந்த தாவரம் வந்து நல்லா எவ்வளோ மழைனா எவ்வளோ காய்ச்சலா இருந்தாலும் நல்லா வளரும் அதுவும் ரொம்பவும் அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்பாடாது அந்த தா நல்லா நல்லா நன்கு வளர கூடிய தாவரம் அதே மாதிரி மற்ற மற்ற செடிங்க வந்து செடி வளர்ப்புன்னா அதிகமாக வந்து வறட்சியான காலங்களில் ஒரு சில செடி வந்து அதிகமாக வளராது அந்த கத்திரி செடி இந்த மிளகாய் செடி மற்ற மற்ற தாவர செடியெலாம் வந்து அதிகமாக வெயில் காலத்தில் வந்து வளராது குளிர்ச்சி காலத்தில் வந்து அதிகமாக இங்கே வந்து மழை அதிகமாக பேஞ்சாலும் தாங்க கூடிய சக்தி வந்து மற்ற மற்ற மரம் இந்த வேப்ப மரம் இன்னும் பொங்க மரம் மற்ற மற்ற மரம் எல்லாம் வந்து நம்ம வயல்வெளியில வச்சு வளர்க்கலாம் தென்னை மரம் தென்னை மரம் வந்து வளர்க்கிறதுக்கு எப்போதுமே தண்ணி வந்து அதிகமாக தேவைப்பாடது அந்த தென்னைமரம் வந்து நல்லா பாதுகாப்பாக ஒரு மூணு வருஷத்துக்கு வளர்த்துட்டோம்னா அது அது எப்பையுமே தண்ணி தேவைப்பாடாது அந்த பூமியில் இருந்து உறிஞ்ச தண்ணி மழை தண்ணி அது வந்து சேகரிச்சு நல்லா நன்கு வளர கூடிய ஒரு தாவரமாக வந்து அந்த இதுவும் அந்த மரம் எல்லாம் இருக்கும் அதே மாமரம் மாமரம் வந்து அதுவும் வந்து பாதுகா பார்த்துக்கணும் அதுக்கும் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்பாடாது அந்த வறட்சி காலத்தில் கன்று வளரத்துக்கான கன்னாக இருக்கும் போது ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அதுக்கு வந்து அப்போ அப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கின்னு அதை வந்து பாதுகாத்துன்னு வந்தோம்னா அது ஒன்று குறிப்பிட்ட வருஷம் வளர்ந்துருச்சின்னாக்க அதுங்க அந்த தாவரத்துக்கு தேவைபடாது தண்ணி அந்த மழை தண்ணி அந்த பூமியில் இருக்கிற ஈர பசையை வச்சு அது நன்கு வளர கூடிய சக்தி உண்டு இந்த தாவரங்கள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து பா முதல்ல இருந்து ஒரு சின்ன கன்றுல இருந்து ஒரு மூணு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பண்ணனும் தண்ணியும் வந்து சின்ன கன்னெல்லாம் தண்ணி விடாம போட்டிங்கன்னா காஞ்சிரும் எவ்வளோ செலவு பண்ணி வாங்கி வச்சாலும் அந்த தாவரம் வந்து வளராது நம்ம எவ்வளோ பாதுகாக்கிறமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு நமக்கு பலனை கொடுக்கும்